ஹலோ ஆ மேடம் இன்னைக்கு நம்ம வந்து கடையில் வந்து சேல் பண்ணியிருக்கோம் இது ஓகேவான்னு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஓகே மேடம்

ஓகே மேடம் பட் ஆனால் வர கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்மகிட்டே அந்த நகையை பற்றி குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்குறாங்க அதேமாதிரி ப்ரைஸ் வைஸ்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க நம்ம வந்து அதுக்குதான் ஏதாச்சும் சொல்யூஷன் தேடணும் ஆமாங்க மேடம் ஆஃபர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மேடம் எல்லோருமே ஆஃபர்ஸ் நிறைய பேர் எல்லாம் கேக்கிறாங்க ஆமாம் ஆ ஆமாம் மேடம் ஆ ஓகே மேடம் நம்ம வந்து ஓகே மேடம் ஆ ஆமாம் மேடம் ஆ ஓகே மேடம் சரி ஓகே நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் மேடம் ஆ ஓகே மேடம் தேங்க்யூ